நான் செல்வராணி பேசுகிறேன் நெய்வேலியில் ஃப்ளாட்டில் இருக்கேன் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் பொருளுங்க வேண்டும் வாங்கினா ஏ எவ்வளோ நேரம் கழிச்சி டெலிவரி பண்ணுவீங்க இல்லை நாளைக்கு ஆகுமா வீட்டில் வந்து அட்ரெஸு கொடுக்குறேன் ஃப்ளாட்டு சுகம் ஃப்ளாட்டு சுகம் ஃப்ளாட்டு இ ப்ளாக்கில் இது ஃபைவ் நம்பரு இ ப்ளாக்கில் ஃபைவ் நம்பரு செல்வராணி வந்து கொடுத்துருங்க கேஷ் வந்து நெட்லேயே பே பண்ணிடவா இல்லை வர்றவங்கள்ட்ட கொடுக்கணுமா அவன்ட்ட கேஷாக கொடுத்துடவா ம் கேஷாக கொடுத்துர்றேன் ம் ம் ம் ஆ நோட் பண்ணிக்கோங்க துவரம் பருப்பு பாசிப்பருப்பு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒரு கிலோ பருப்பு அரை கிலோ வந்து ஆயிலு வந்து ரீஃபைண்டு ஆயிலு ரெண்டு லிட்ரு ரெண்டு லிட்ரு தேங்காய் எண்ணெய் அரை லிட்ரு பாக்கெட்டாகவே கொடுங்க அப்புறம் வந்து நல்லெண்ணையும் இதயம் நல்லெண்ணெய் பாக்கெட்டாகவே அரை லிட்ரு ஆயிலுங்க அடுத்து வந்து புளி பூண்டு அரை அரை கிலோ ம் பொட்டுக்கடலை ம் ஒரு அரை கிலோ மேஹி பாக்கெட்டு வந்து பெருசு அப்புறம் வந்து இது ஷாப்பு ஆமாம் மேஹி பெரிய பாக்கெட்டாக கொடுத்துடுங்க ஆ ஷாம்பு க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு ஒரு சரமாக கொடுத்துருங்க அப்புறம் வந்து இது இதுப்பா கொழந்தைங்க யூஸ் பண்ணுற ஸ்நாக்ஸுங்க ஆ அதில் அதில் ரெண்டு பாக்கெட் கொடுங்க அப்புறம் சாஸ்ஸில் வந்து டொமேட்டோ சாஸு ஒரு பாக்கெட் பெரிய பாக்கெட் கொடுத்துருங்க ஆ அவ்வளோ தான்ங்க ஆ சரிங்க ம் ம் ம் சரிங்க ம் கேஷாக கொடுத்துட்றேன் ம் வெச்சிட்டனா என் போன் நம்பரு எழுதிக்கோங்க வந்தவுடனே தான்ங்க இல்லை இதே இதே நம்பர் தான் அனுப்பிவிடுங்க அப்புறம் டவுட்டுனா வீடு தேடிக்கிட்டு வரட்டும் ம் வெளியே வந்து நிக் ஆ சரிங்க அதான் பொருள் தரமாக இருக்கணும் ம் சரிங்க ம் சரிங்க கடலெண்ணெய் கிடைக்குதா ஆ ஆ கடலெண்ணெய் இருக்குதுங்க அப்படியா ம் அப்படிங்களா ஆ போட்டுருங்க நானே இங்கே ம் சரிங்க அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் ம் சரிங்க